எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளாட்டுனால் வந்து தாயக்கட்டை பல்லாங்குழி செஸ்ஸு கேரம் போர்டு இதெல்லாம் எங்கள் ஊரில் விளாட ரொம்ப பிடிக்கும் இதே பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு அக்காங்க இதை மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த கேம்லாம் விளாடுவோம் ஆனால் இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா தாயக்கட்டை தான் ஜாலியாக இருக்கும் நாலு பேர் உட்காந்துட்டு மாதிரி மாதிரி வெட்டிவிட்டு யார் வின் பண்ணுறானு பார்த்துட்டே இரு யார் வின் பண்ண போகிறா அதுவே தெரியாமல் சுற்றி சுற்றி விளாண்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதை விட பிடிச்சது எதுனால் வந்து பல்லாங்குழி ரொம்ப பிடிக்கும் அதில் ரெண்டு பேர் தான் விளாடுவோம் இருந்தாலும் அதும் ஜாலியாக இருக்கும் ஆபோனன்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காய் கூட இல்லாமல் அது நம்மளே எடுத்துட்டு அவங்களை தோற்கடிக்கிற வரைக்கும் விளாடுறது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக போகும் கேமு இதே நான் காலேஜ் போனதுக்கப்புறம் த்ரோபால் டென்னிஸ் இதெல்லாம் விளாட ரொம்ப கற்றுக்கிட்டேன் அப்புறம் அதுவும் ரொம்ப பிடிக்க ஆரம்மிச்சிடிச்சி இதே வந்து நான் பார்க்க விரும்புகிற கேம்னால் வந்து கபடி பார்க்க பிடிக்கும் கபடி வந்து எனக்கு விளாட தெரியாது எனக்கு விளாட பயமாகவும் இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் கபடியெலாம் எங்கேயாவது நடந்துச்சின்னால் நான் போய் பார்த்துட்டு இருப்பேன் அதை விட இன்னும் பிடிக்கும்னா வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறத்துக்கு ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக போய் இருந்தேன் அன்றைக்கி வந்து ஐபிஎல் நடந்துட்டு இருந்துச்சு எங்கள் அக்காவும் அண்ணனும் வந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கும் சரி தூக்கம் வரலயே சொல்லிட்டு ஐபிஎல் பார்க்க போனேன் ரொம் அது வந்து பார்க்க பார்க்க பார்க்க இன்ட்ரஸ்டிங்காக இருந்துட்டு அப்படியே கற்றுக்கிட்டேன் பார்க்க ரொம்ப பிடிக்க ஆரம்மிச்சிடுச்சு அதில் இருந்து இன்னமும் நான் ஐபிஎல் பார்த்துட்ருக்கேன் அதனால் வந்து இதுமாதிரி பார்க்குற கேம்மு பிடிக்கும் சில கேம் விளாட பிடிக்கும் சில கேம் பார்க்கவும் பிடிக்கும்